வீட்டில மீன் வளர்த்துக்கிட்ருக்கோங்க தொட்டி சரியா இல்லை மீன் எதுவுமே சாப் சாப்பிடாம அதுப் பாட்டுக்கு எல்லாம் அலையிதுங்க யார் வந்து தொட்டியை க்ளீன் பண்ணித் தருவாங்க மீன் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் த ஹெல்ப் பண்ணீங்கன்னா பரவால்ல அதைப் பற்றி ஒன்றும் தெரிய மாட்டேங்கிது தொட்டி சரியில்லாமல் இருக்கு அழுக்கா மீன் எதுவுமே சாப்பிட மாட்டிக்கிது இதுக்கு ஏதாவது வழிகாட்ட முடியுங்களா